தேர்தல் வருதா ரொம்ப சந்தோஷந்தான் வர்றது என்னென்னா ரொம்ப தேர்தல் வர்றது மக்கள் உரிமை ஒவ்வொரு குடிமக்கள் ஓட்டு போடணுங்கிற உரிமை அதை வந்து நாங்கள் கட்டாயமாக விடக்கூடாது கண்டிப்பாக ஓட்டு போடணும் இந்திய குடிமகனாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும்னு எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் என்னென்னா அதில் என்ன பிரச்சனைனால் நிறையா பேர் நின்னுட்றாங்கள் இல்லைங்களா ஆட்சிக்கு நிறையா பேர் வந்து எனக்கு ஓட்டு போடு உனக்கு போ ஓட்டு போடுங்கறப்போ எங்களால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது இவங்களுக்கு போடுறதா அவங்களுக்கு போடுறாங்க ஒரு கன்ஃபியூஸ் வர்றப்போ என்னென்னா இவங்கனால் இவ்வளவு கொடுக்க முடியுதுன்னு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கறாங்க இன்னொருத்தர் கொண்டு வந்து எங்கனால் இவ்வளவு முடியும்னு பரிசு பொருள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதமாக கொடுக்கறாங்க அப்படி பார்க்கறப்ப மக்களும் தாங்க பைத்தியக்காரங்கள் ஆகுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு எப்போவும் அதாவது தெளிவாக இருக்கிறவங்கள கூட குழப்பி விட்டுடுறாங்க இவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும்னு நாங்கள் ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்ல இருப்போம் அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து எதிர்பார்க்கவே மாட்டோம் அவங்க வந்து ஒரு பொருளை கொண்டு வந்துட்டு அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது நாங்கள் உங்களுக்கு நல்ல இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் அந்த மாதிரி ஒருத்தர் பொருள் கொடுக்கறப்ப இப்போ நாலு பேர்த்துக்கிட்ட நாலு பொருள் வாங்குறப்ப எங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ள நல்லவங்களையும் கெட்டவங்களாக மாத்திடுது அந்த பரிசு பொருள் அந்த பணத்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திடுது அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு ச ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது மக்களும் ரொம்ப அந்த இடத்துக்குதாங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க தர்மசங்கடப் படுத்துகிறாங்க இந்த இலவசங்கிற பேர்ல அந்த பணம்னு சொல்லி பொருள் பரிசு பொருள்னு சொல்லி யாருமே கொடுக்காம அவங்கவங்க இஷ்டம் மக்களுடைய மனசார அவங்க ஓட்டு போட விட்டுட்டாங்கனால் எந்த ஒரு கவர்மெண்ட்டுத்துக்கு குலப்பம் வராது நாங்கள் தேர்ந்தெடுக்குற ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏவும் தெளிவானவங்களாக வருவாங்கள் ஏன்னா அவங்க யாருக்கும் பணம் கொடுத்து அவங்க வரப்போறதில்லை மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்களை தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்போ வந்து அவங்களும் வந்து சே சட்டத்துக்கு என்ன வேணுமோ கவர்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ மக்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கற சலுகையை வந்து மக்களுக்கு நேரடியாக அவங்க சு ச செய்ய முடியும் அவங்கனால் ஏன்னா இப்போ பணத்தை கொடுத்து அவங்க அமைச்சர் ஆயிட்டாங்கனாவோ பிரத பிரதமர் ஆயிட்டாங்கனாவோ இல்லை ஒரு எம்பி எம்எல்ஏ ஆயிட்டாங்கனாவோ அவங்க வந்து கொடுத்த பணத்தை சம்பாதிக்க தாங்க பார்க்கறாங்க இப்போல்லாம் யாருமே மனசார மக்களுக்குன்னு சொல்லி எதையுமே இப்போ வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் எலக்ஷன்னு சொல்லி செலவழிச்சம்மா அதை நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் இருபது கோடி எடுக்க முடியுமா அதை தாங்க பார்க்கறாங்க ஓட்டு போடுறதோட எங்கள் கடமை முடியுதுங்க அதுக்கப்புறம் மக்களுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரடியாக எந்த ஒரு சலுகையும் வந்து கவர்மெண்ட் மூலம் அரசாங்கத்து மூலம் கிடைக்கிதான்னு கேட்டீங்கன்னால் இல்லவே இல்லன்னு தாங்க சொல்லுவேன் மக்களை தெளிவான முடிவு எடுக்க விடுங்கங்க யாருமே பரிசு பொருள் பணம்னு சொல்லி யாருக்குமே கொண்டு வந்து கொடுக்காதீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும் அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும்னு நினைப்போம் ஆனால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்கள் சப்போஸ் அவங்கனால் பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலைல கூட இருக்கலாம் அப்போ வந்து இன்னொருத்தர் எங்களுக்கு பிடிக்காதவங்கள் கொண்டு வந்து அதிகமான தொகை கொடுப்பாங்க கொடுக்கறப்ப எங்கள் வீட்டில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க ஏம்மா அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்கனால் பணம்ன்னு ஒன்றும் கொடுக்க முடியல இல்லையா இவங்க அதோடய அமௌண்ட் அதிகமாக கொடுக்கறாங்க இல்லையா நம்ம இவங்களுக்கு தானே ஓட்டு போடணுங்கிறப்போ அதாவது அவங்களை சுயமாக முடிவு எடுக்க முடியாமல் இந்த மாதிரில்லாம் மாறி மாறி ஆகுறப்ப தாங்க இங்கே ஆட்சியே ஒரு வித்தியாசமா போயிடுதுங்க நாங்கள் ஓட்டையும் போட்டுட்டு அவங்களையும் திட்டிட்டு எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் வானம் பார்த்த பூமி மாதிரியே வே எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிலமையெல்லாம் ஆகிட்டு போதுங்க மிடில் க்ளாஸு தாங்க இதில் ரொம்ப அடிப்படுறாங்க